நாங்கள் சின்ன பிள்ளயா இருக்கும் போதுங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில்தான் விளையாடுவோம் அப்போவந்து எல்லாரும் ஒரு பத்து பிள்ளைங்கள கூட்டாந்து வச்சிகின்னு விளையாடுவோம் விளையாடும் போது யார் முன்னே வராங்கள் பின்னே வராங்கன்னு பார்த்து அந்த மூணு பிள்ளைங்களுக்கு ஊக்க பரிசு மாரி சாக்லேட் தான் அப்போலாம் ஒரு அஞ்சிருபா மிட்டாயி ரெண்டுரூபா மிட்டாயி அது தான் அந்த விலைக்குள்ளதான் நாங்க மிட்டாய் வாங்கி வச்சிப்போம் அது மாதிரி காவல் ஆடுறது அஞ்சாங்கால் ஏழாங்கா அந்தமாதிரி வந்து கா விள்ளாடுறது ச்சிக்கா பொருக்கிறது அதெலாம் நாங்கள் சின்ன பிள்ளயில விளையான்ட விளையாட்டு இப்போ நினைக்கும் போது அதெலாம் விளையாட்ட அதெலாம் விளையான்டமா அப்படின்னு நினைக்கிறோங்க அப்புறம் வந்து கபடி விளாடுவோம் கோக்கோ விளாடுவோம் பாரி விளையாடுவோம் ஏரியில நீச்சல் குளம் ஏரியில விளையாடும் போது ஓரி விளையாடுறது அந்தமாதிரி மறைஞ்சி மறைஞ்சி மொழிவு மொழிவு போய் பிடிக்கணும் அதெலாம் ஓரி விளையாடன்னும் ஏரியில விளையாடுறது கிட்டி புல்லு விளையாடுவோம் கிட்டி புல்லு விளையாடும் போது அந்த குழிலாம் வச்ச கிட்டி வந்து எட்ட வருதா அப்படின்னு ஒரு கோடு போடுவோம் அந்த கோட்டுக்கு வெளியால் போய்ட்டுனால் அந்த ஆள் அவுட் அடுத்த கிட்டி புல்லு வந்து விளையாடனும் அந்த மாதிரி விளையாடுவோங்க